நான் ஸ்கூல்ல படிச்சதுனால் ஒன்னாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்போ கூட காலேஜ் தான் படிக்கிறேன் இது வந்து அண்ணன் படிச்சாங்கள் அதுக்கப்புறம் அண்ணனோடய தம்பி படிச்சாங்கள் இப்போ நான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மாட்ட அண்ணன் இங்கே தான் படிச்சாங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லணும்னால் எனக்கு அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான அனுபவம் கிடைச்சிதுனா ஒரு லெவன்த்து டுவெல்த்து அதுதான் ஒன்றாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கும் ஒன்றாவதுல சேர்த்த முத நாள் இன்னும் எனக்கு நியாபகம் இருக்குது அப்பா கொண்டு வந்து விட்டு போனாங்கள் அப்பா விட்டுட்டு அவங்க வெளில போனாங்க நான் அழுதுக்கிட்டு அப்பா கூடவே ஓடிட்டேன் முத நாள் அன்றைக்கு ஸ்கூல் வீட்டில தான் முத நாள் வீட்டில நடந்துச்சு மறுநாள் ஸ்கூல் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் சின்ன வயசில் என்ன எல்லாம் மிரட்னாய்ங்க இப் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன் இப்பயும் அதேமாதிரி தான் ரொம்ப சின்ன பையன் தான் ஆனால் ஆள் ஹைட்லையும் சரி ரொம்ப லீனாக இருப்பேன் அதனால எல்லாம் பசங்கலாம் மிரட்வாய்ங்கன்னு பயம் அதனால ஒன்றாவது பாதி நாள் போல் ரெண்டாவது பழகிட்டேன் மூணாவதுலாம் பழகி அப்படியே போனேன் அஞ்சாவதிலலாம் ஸ்பீச் காம்பட்டீஷன் இதெல்லாம் வைப்பாங்க ஒரு வாட்டி கூட ஜெயிச்சது இல்லை ஒன்றாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கும் ஆறாவது போய் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்திலே அக்காலாம் எல்லாம் அங்கே தான் படிச்சாங்க அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன் சேர்ந்த கொஞ்ச நாள் நல்லா போணுச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக ஒரு ஆர்வம் இல்லாமல் போய்ட்டு இருந்துச்சு ரொம்ப சலிப்பாக போணுச்சு ஸ்கூல்லனால் என்ன பசங்க பேர் எழுதி கொடுப்பாய்ங்க ரொம்ப திரும்ப சத்தம் போட்டால் மீண்டும் மீண்டும் பண்ணுவாய்ங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மற்றபடி வந்து புதுசானால் ஒரு சிக்ஸ்த்து படிக்கும் போது காமராஜர் பிறந்தநாள் அப்போ கல்வி வளர்ச்சி நாள்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கள் ஸ்பீச் காம்பட்டீஷன் இதெல்லாம் அதில் நான் ஒருவாட்டி ஸ்பீச் காம்பட்டீஷன்ல ஃபஸ்ட்டு ப்ரைஸு அடுத்து இப்போ இந்த பலக்குரல்ல பேசுகிறமாரி ஒரு போட்டி வச்சாங்கள் அதில் நான் அந்த மிருகங்களோடய சத்தம் நாய்க்குட்டி எப்படி கத்தும் கோழிக்குஞ்சு எப்படி கத்தும் மைனா புறா எல்லாம் எப்படி கத்தும் அதுமாதிரி ஃப்ளையிங் சவுண்டு ஜெட்டு போகிற சவுண்டு நான் அதெல்லாம் கேட்டு அதை அப்படியே அந்த சவுண்டெல்லாம் கொடுத்தேன் அது அதிலிருந்து ஸ்கூல்ல கொஞ்சம் பெருசாக பாப்புலர் ஆணுச்சு நான் பார்த்து கொஞ்சம் கலைஞர்மாதிரி பேசுவேன் என்ன பார்த்து கொஞ்சம் டைம்லாம் எல்லார்கிடையும் பேச ஆரம்பிச்சு டுவெல்த் அக்கா லெவன்த் அக்கா அக்காகிட்ட பேசிட்டு உட்காந்துருப்பேன் அப்போ ஆறாவது ஏழாவதில் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன் அவங்கலாம் சூப்பராக பேசுவாங்கள் தினம் மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் எட்டாவது ஒம்பதாவது போனேன் அவங்க எல்லாம் எனக்கு சீனியர் அக்காவெலாம் டுவெல்த்லாம் முடிச்சிட்டு போய்ட்டாங்க அவங்கள்கிட்ட தான் நல்லா பேசுவேன் என் அக்காவோட சீனியர் அவங்க அவங்கள்கிட்ட நல்லா பேசுவேன் அதனால டைம் போகிறது தெரியாது அவங்களலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க போகும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்களை அடுத்து லெவன்த்து சவன்த்துலேந்து எயித்து மாறினேன் எல்லா சந்தோஷமும் திரும்ப போய்ட்டு அப்புறம் பையலுக கிட்ட பேசிக்கிட்டு டைம் போகிறது கடுப்பாக இருக்கும் வெறுப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நயன்த் அப்படியே எயித் அப்படியே போய் நயன்த்து டென்த்து செம்ம ஜாலியாக போணுச்சு அந்த கொரோனா வேற இடையில வந்துச்சு அதில் வந்து லாக் டவுன் டைமு டென்த்தில் டென்த்து லெவன்த்து அப்படியே போய்ட்டு அப்புறம் ஸ்டாட்டிங்ல டென்த்து ஸ்டாட்டிங்ல நான் போகும்போது அப்படி எனக்கு ஒரு ஃபீவர் இருந்துச்சு ஹண்ட்ரட் டிகிரிக்கு ரொம்ப கூட இருந்துச்சு சார் பயந்துட்டு கொரோனான்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க போய் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லி அவனுக்கு ரெண்டு மாஸ்க்கு போட்டுவர சொல்லி சார் சொன்னது இன்னும் எனக்கு அப்படியே தெளிவாக நியாபகம் இருக்குது நினைக்கும் போது சிரிப்பும் வருது ரெண்டு மாஸ்க் போட்டுட சொன்னாங்கள் பைக்ல என்ன பின்னாடி உட்காரவச்சி பின்னாடி யாரும் உட்கார வைக்க வேணான்னாங்க என் அண்ணனை மூணு மாஸ்க் போட்டுக்க சொன்னாங்கள் என்ன மூணு மாஸ்க் போட்டுக்க சொன்னாங்கள் மாஸ்க் போட்டு அதுக்கு மேலே கர்ச்சீப் கட்டிக்க சொன்னாங்கள் அந்த மூச்சு காற்று வெளில வராமல் இருக்க யாரையும் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கள் அங்கேருந்து வீட்டில வந்து அம்மாகிட்ட சொன்னேன் அம்மா இந்தமாதிரி சொல்கிறாங்கம்மா நீங்கள் வீட்டை விட்டு ந வீட்டில வந்து வெளியே நிற்கிறேம்மா நபியை வர சொல்லுங்கம்மான்னு சொன்னேன் அதெல்லாம் வாடா உள்ளன்னு அம்மா பிடிச்சு உள்ள உட்கார வச்சு எல்லார்கிடையும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கள் பேசி முடிச்சிட்டு அன்றைக்கே நான் ஃபிஷ்ஷிங்க்கு போனேன் என்ன ஒரு சார் கொரோனான்னு அனுப்பி விட்டார் நான் ஃபிஷ்ஷிங் போனேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஸ்கூல் போகல டென்த்தில் லெவன்த்து ஸ்டாட்டிங்ல சார் வரவேணான்ட்டாங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்கலை சரின்னு அப்புறம் டைம் போணுச்சு அப்படி கொஞ்ச கொஞ்சமாக நகர்ந்துச்சு லெவன்த்து டுவெல்த்தாகவும் ஆச்சு லெவன்த்து எக்ஸாம் எழுதலை புக்கு கிடையாது சரின்னு டுவெல்த் எழுதினேங்க டுவெல்த் எழுதி அது எக்ஸாம்லாம் நல்லா போணுச்சு அந்த எக்ஸாம் லாஸ்ட்டு கிளாஸ் வைப்பாங்க அந்த டைம்ல கேர்ள்ஸ்கிட்ட பேசிட்டு இருந்தேன் கேர்ள்ஸ்கிட்ட நான் பேசுனதே கிடையாது அப்போ தான் கேர்ள்ஸ்கிட்ட பேசுனேங்க ஃப்ரெண்டாக பெஸ்ட்டான அது வந்து நம்மளோட துக்கத்தையும் சரி சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப ஃப்ரெண்டாக அவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் பேசினேன் அப்புறம் எக்ஸாம் நடந்துச்சு நல்லா எழுதினேன் நல்லா படிச்சிட்டு இருந்தேன் தலைக்கனம் கூடிட்டு இதிலையும் பாஸ் பண்ணிடுவோம்ல கொரோனா பாஸ் தானே மார்க் அதிகமாக எடுத்துடுவோம்னு படிக்காம இருந்து ரெண்டு அரியர் விழுந்துச்சு பிசிக்கிஸ் மேக்ஸுன்னு ரெண்டு அரியர் விழுந்துச்சு உட்காந்து அழுதேன் அப்புறம் வீட்டில எதுவும் பெருசாக கேட்கல அதை பற்றி நல்லா படிச்சிக்கிட்டு இருந்தேனால் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால ரீவேல்யூவேஷன் போட்டேன் எழுதினதுலாம் பார்த்துட்டு சார் சொல்லி சிரிச்சார் சொல்லி சிரிச்சிட்டு அப்படியே டைம் போணுச்சு அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக போய்ட்டு இருந்தது அப்புறம் அதுக்கு திரும்ப ரீஎக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகிட்டேன் என்ன கோயம்புத்தூர் காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்க அக்ரி குரூப் தரேன் வாங்க தம்பின்னு அந்த மேம் ஐஸ்வர்யானு ஒரு மேம் ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க டைம் அம்மா வெளில அனுப்ப பயந்தாங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால அதனால வெளில போகல சரின்னு அண்ணன் படித்த காலேஜ்னு இங்கேயே சேர்த்து விட்டாங்கள் நான் கேட்ரிங் எடுக்கலாம்னு பார்த்தேன் ஓரளவுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்டு கூட சமைக்கிறது கொஞ்சம் ஃபுட்டியான ஆள் கூட சாப்பாடு தான் சாப்பாடு அமௌண்ட் இருந்துச்சுனால் சாப்பாட்டில் செலவு பண்ணேன் அதைப்பத்தி கண்டுக்கிறது இல்லை ஏதோ அது அப்படே போணுச்சு டைம் போணுச்சு அடுத்து காலேஜ் லைஃப் வந்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது வைரஸுன்னு ஒருத்தன் அடுத்து தினேஷ் பரத் கோபி மணிகண்டன் ஆதிராஜு இவங்கலாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்போது வரைக்கும் என் கூட பெஸ்ட்டாக இருக்கிறது மணிகண்டன் ஆதிராஜு கோபி தினேஷ் ஆகாஷ் கணேஷ் அஜித் அரிஃப்பு வி ஏ பரத் ஆர் பரத் இவங்கெல்லாம் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா தினேஷு ஆதிராஜு தினேஷ் கணேஷு அரிஃப்பு பரத் ஆதி கோபி இவங்க மட்டும் தான் என்னோ மணி இவுங்க மட்டும் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன் இந்த இதுவும் முடிஞ்சிட்டுனால் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அடுத்து எங்கே போறேனோ தெரியல நெக்ஸ்ட் பிளான் ஆர்மிக்கு போகலாம்னு இருக்கேன் பார்ப்போம் இந்த மெசேஜ் யார் கேட்குறிங்கன்னா ஒரு ஆள் கேட்டு அவங்கள நான் மீட் பண்ணுவேன அப்போ பார்ப்போம் என் பேர் பிரபு ட்ரிபிள் இ தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் கேசனூர்ல பாய் உங்களை மீட் பண்ண முடிஞ்சால் பார்ப்போம் சி யூ ஃபியூச்சர் பாய்